என் கணவரோடு போனாதுலே மிகச் சிறந்த சுற்றுப் பயணம்னு சொன்னால் கொடைக்கானல் தான் ஏன்னா நான் வந்து கொடைக்கானல் அடிக்கடி பாத்திருக்கேன் அவங்க வந்து பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து கப்புள்ஸா தான் பாத்திருக்காங்க அவங்க அதனால் நாங்கள் வந்து நிறைய இடங்கள் சுற்றி பாத்திருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் டைம் போனதுனாலே எல்லாம் புதுசு புதுசாக தான் தெரிஞ்சுச்சு இடங்கள் எல்லாம் அதனால் அவங்களுக்கு அந்த இடங்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு மேக்சிமம் நாங்கள் வந்து போகிற இடங்கள்ல எந்த டிஸ் ஃபேமஸோ அந்த டிஷ்ஸ வந்து கண்டிப்பாக சாப்பிடுவேன் ட்ரை பண்ணி பார்ப்பேன் நல்லா இருந்துச்சோ நல்லா இல்லையோ ட்ரை பண்ணி பார்ப்பேன் அது மாதிரி எல்லா இடங்களுக்குமே போய்ருவோம் ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் அப்படி ட்ரிப்பு போக மாட்டோம் ஒன் வீக் டூ வீக்ஸ் போல அப்படி தான் ட்ரிப்பு பிளான் பண்ணி போவோம் போகிற நேரம் ஃபேமிலியாக மேக்சிமம் போனது கிடையாது இந்த இடங்களுக்கு கப்புள்ஸா தான் போயிருக்கோம் அவ்வளோ இடமே எல்லா நேச்சர் உள்ள இடம் அதுவும் நாங்கள் அங்கே போகிற நேரம் காட்டு மாடு அனிமல்ஸ்லாம் நிறைய பாத்திருக்கோம் டேஞ்சராக உள்ள அனிமேல்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம் ஃபால்ஸுக்குனு போன இடம் வந்து லிரில் ஃபால்ஸுன்னு ஒரு இடம் உண்டு நல்ல வியரா இருக்கும் அந்த ரொம்ப பள்ளத்தில் இறங்கி போய் அந்த ஆற்ற பார்க்கணும் படங்கள்லேலாம் கூட அந்த ஆறு வந்திருக்கு நல்லா அழகா இருக்கும் உள்ளே போனோம்னா நான் மலையிலேருந்து தண்ணி விழுற மாதிரி இருக்கும் ஓடுதண்ணி கொஞ்சம் ஓடும் நம்ம வந்து அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கறதுக்கு இடம் அருமையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் ஆனால் அழக பாக்கணும்னா டேஞ்சர்லாம் பாக்காமல் சுற்றிப் பார்க்க கண்டிப்பாக போகணும்ல அதுக்காண்டி கண்டிப்பாக போயிருவோம் இடங்களுக்கு அதுமாதிரி முயல் பாய்ண்ட்டுன்னு சொல்லி மரங்களாக இருக்கும் ஃபுல்லாகவே மரமாக இருக்கும் இடம் ஃபுல்லாகவே ஆனால் பார்க்க அழகா இருக்கும் தண்ணி அப்படிலாம் எதுவும் இருக்காது எல்லாம் நம்ம இங்கேயிருந்து வெளியேருந்து போமுச்சில்ல கொண்டு போய்டணும் உள்ளே போமுச்சில்ல வாங்கி சாப்புடுறதுக்கெல்லாம் இடம் வந்து வெளியே ரொம்ப தூரம் வரணுங்காண்டி கையிலேலாம் ஆனால் பிளாஸ்டிக்லாம் எதுவுமே அனுமதி கிடையாது அங்கே எல்லாம் வந்து நம்ம வெளியே வந்து வாங்கி சாப்ட்றது அப்படி தான் இருக்கும் உள்ள போய் நம்ம எதையும் குப்பைல்லாம் எதுவும் போட்டு வர முடியாது ஆனால் பார்க்க இடம் அழகா இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டு நம்ம இது படங்களே வந்து நிறையா அங்கே எடுத்திருப்பாங்க அதனால எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் குணா கேவ் குணா கேவ் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து சின்னப் பிள்ளையிலேருந்து பாத்திருக்கோம் உள்ளே உள்ளே இது வரைக்கும் போய்ருக்கேன் ஆனால் எங்கள் ஹஸ்பெண்ட் போனது கிடையாது நாங்கள் போயிருக்குமுச்சில வேறு அங்கே வந்து மழை பேய்ஞ்சிட்டுருந்ததுனால உள்ளே வரைக்கும் போய் பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை அதனால் வெளியே உள்ள இடங்கள் வெளியே உள்ள இதை வியூவ்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் ஃபோட்டோஸ் வந்து நிறையா கொடைக்கானல் உள்ளே எல்லாம் இடங்களையுமே ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் அந்த மாதிரி இது போட் ரைடுலாம் போய்ருக்கோம் வேரிஜான் சொல்லி ஒரு இடம் இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் உள்ளே அந்த இடங்களுக்கு போக முடியும் அந்த இடத்தலாம் கூட போய்ருக்கோம் ஃபுல் வண்டி வந்து மொத்தத்தில் அஞ்சு வண்டி நாலு வண்டி தான் ஒரு நாளைக்கு விடுவாங்க அப்படி இருக்கிற இடத்துலேயுமே நிறைய பேர் அந்த இடம் பார்த்தது கிடையாது நாங்கள் வந்து அங்கேலாம் உள்ளே போய் பாத்திருக்கோம் வட்டக்கானல் ஃபால்ஸுலாம் கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நாலு இடம் அஞ்சு இடம் தான் இருக்கும் ஆனால் உள்ளே நம்ம போய் போய் பாத்தோம்னா இடம் நிறையா இருக்கும் பூம்பாறைன்னு சொல்லி ஒரு வ்யூ இடம் உண்டு அங்கே வந்து ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த இடத்த இன்னும் விசிட் பண்ணது கிடையாது கொடைக்கானல் போய்ருக்காங்க லேக் அந்த பக்கம் சுத்திட்டு அப்படியே முக்கியமாக ஒரு நாலு இடம் மூணு இடம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டாங்க ஆனால் ஃபுல்லாக உள்ளே இடங்கள வந்து யாரும் பார்த்தது இல்லை போனால் கண்டிப்பாக அப்படி இடங்களெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த இடம்லாம் மக்கள் வந்து எப்போதுமே கூட்டமாக இருக்கும் அதலாம் வந்து நம்ம உள்ளே போய் போய் பார்த்தோம்னா எண்ணிக்கை கம்மியாக போகிற இடங்கள் தான் ஆட்கள் கம்மியாக தான் போவாங்க ஆனால் என்ன பார்க்க அழகா இருக்கும் மற்ற இடம்லாம் போனோம்னா கூட்டமாக எப்போதுமே ரஷ்ஷாகவே இருக்க மேனிக்கு இருக்கும் இப்படி இடங்கள் வந்து கூட்டம் அவ்ளவாக இருக்காது நம்ம வந்து இயற்கை நல்லா பாக்கிற கணக்காக இருக்கும் அது மாதிரி ஃபுட்டு வந்து மேக்சிமம் இந்த ப்ரட் அண்ட் ஆம்ப்லேட்டு சோளம் இப்படி நல்லா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அதை எப்போதும் சாப்பிட மாட்டோம் இப்படி குளிர் பிரதேசங்களுக்கு போகிற நேரம் சுட சுட தர்றதுல உண்மைக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்படி இடங்கள்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணி பாக்கிறது நல்லாயிருக்கும் அதுவும் கப்புள்ஸா போனால் நல்லாயிருக்கும் நான் என் ஹஸ்பெண்ட்டும் போய்ருக்கோம் நல்லா அது இயற்கையாக அனுபவித்திருக்கோம் மனதுக்கு ஒரு ரிலாக்ஸ்ஷேஷனா அங்கே உண்டு